டிஎம் சௌந்தர்ராஜன் பாடுனது வந்து ஏரி கரையின் மேலே போகிறவளே என் பெண்மையில் என்னை கொஞ்சம் பாரடி நானும் வரேன் கூட அப்படினு பாடுனது அந்த பாடலில் வந்து அந்த கூட்டத்திலேயே ரொம்ப கலகலப்பாக உண்டாகிடுச்சிங்க எல்லாம் ஆரவாரம் பெருசாக பண்ணிட்டாங்க அதே மாதிரி அவர் பாடுற பாட்டெல்லாம் வந்து சிவாஜிக்கு தான் மெயின்னாக டோன் கொடுப்பாரு அவர் பாடுன பாட்டுலெல்லாம் சிவாஜி கணேஷனுடைய பழைய பாடலெல்லாம் ரொம்ப ஹிட்டான பாட்டெல்லாம் நல்லா ஃபேமஸ் ஆகிருச்சிங்க அதே மாதிரி சீர்காழி வந்து நம்ம பக்தி பாடல் மட்டும் தான் பாடுவார் சினிமா பாட்டு பாடமாட்டார் இந்த அகத்தியர் இந்த மாதிரி சினிமா பாட்டெல்லாம் அவர் நல்லா பாடுவார் அவரோடய டோனு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் விரும்பி கேட்கலாம் எல்ஆர் ஈஸ்வரி வந்து சினிமா பாட்டுனா அவங்கள் வந் ரொம்ப டப்பாங் குத்து மாதிரி தான் அந்த பாட்டு பாடிட்டு ஆடுவாப்புல அது மக்களிடையே ரொம்ப வரவேற்பு கொடுத்துருக்குது அப்புறம் பீ சுசிலா வந்து அதே மாதிரி வந்து சரோஜா தேவி இவங்களுக்கெல்லாம் நல்ல டோன்னை கொடுத்துருக்காங்க அவிங்க பாட்டு பழமையான பாட்டெல்லாம் நிறைய பாட்டு இருக்குதுங்க அதெல்லாம் விரும்பி கேட்கக்கூடிய பாட்டு பழைய பாட்டெல்லாம் இந்த பாலும் பழம் இதையெல்லாம் வந்து நல்லா பா பாட்டு தான் அதெலாம் நான் விரும்பி கேட்கலாம் விரும்பி கேட்கலாம்னா நல்லா த அதுவும் நைட் டைம்லலாம் ஆரோக்கியமாக விரும்பி கேட்கலாம் டிஎம்எஸ் பாட்டும் பி சுசிலா பாட்டும் நல்லா இருக்கும்